ஆ ஆ ஹலோ அக்கா ஆ கேட்குதுக்கா கேட்குது கேட்குது என்ன பண்ணுறீங்க ஆ நல்லாருக்கேக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க

ஆ லீவ் இல்லையா அதனால் சும்மா படம் வெப் சீரிஸ் அந்தமாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வெப் சீரிஸ்லாம் பார்ப்பீங்களா ஓ இப்போ ரீசென்ட்டாக தமிழில் வந்து இந்த ஸ்கூல் ட்ராமா அந்தமாதிரி இருந்துச்சு அயலின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருந்துச்சு நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்களா ஆ இல்லைக்கா இன்னும் பார்க்கல இது வந்து ஆ அயலி வதந்தி அந்த மாதிரி சிலது இருந்துச்சு இது அயலி வந்து கொஞ்சம் ஸ்கூல் ட்ராமா அந்த மாதிரி இருந்துச்சா அதனால் பார்த்துருந்துது ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது அந்த ஊரில் வந்து ஒரு எஜுகேஷன்ற ஒரு விஷயமே வந்து பெண் கல்வின்ற ஒரு விஷயமே மறுக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டிசியஸ் தாட்ஸ் இது எல்லாமே தாண்டி ஒரு பொண்ணுக்கு இருக்கக் கூடிய அந்த எஜுகேஷன்க்கான கனவை வந்து எப்படி அந்த பொண்ணு நோக்கி போகறா இது தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பெருசாக எதுவும் இல்லை சீக்கிரமே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க அதேமாதிரி அந்த ஊரில் வயசுக்கு வந்துவிட்டாவே வந்து அந்த பொண்ணுங்களை வந்து யாருமே வந்து வெளியில் கூட வந்து விட மாட்டாங்க வெறும் வேலைக்கு மட்டும் அப்படின்ற ஒரு பொண்ணுங்கள் அந்த சிஸ்டமை தாண்டி ஒரு பொண்ணுக்கு எந்தளவுக்கு எஜுகேஷன் எதையுமே வந்து ப்ரேக் பண்ணிட்டு வருவாங்க அது ஒரு பொண்ணு ஒரு விஷியத்தை ப்ரேக் பண்ணும்போது அந்த ஊரே வந்து அந்த பொண்ணுக்காக நிற்கும் அந்த மாதிரி ஒரு தீம் வச்சுருந்தாங்க ஆ ஆக்சுவலி ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி ஸ்கூல் பசங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்களும் டைம் கிடச்சா பாருங்கள் வீட்டில் பசங்க கூட கூட உட்காந்து பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஆ ஜி ஃபைவ் நினைக்கிறேன்க்கா ஆ ஆமாம் ஆமாம் ஆ சரிக்கா சரி சரி ஆ சரிக்கா ம் ஆ சரிக்கா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ ஓகேக்கா ஓகே ம் பாய்க்கா ஆ